சொல்லுங்கம்மா யார் வேணும் ம் சொல்லுங்கம்மா என்ன மாதிரி லோன் வேணும் உங்களுக்கு ஒன் லேக்காம்மா ஓகேம்மா இங்கே இன்ட்ரெஸ்டெலாம் வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபை தௌசண்ட் வரும் இப்போ ஓகே தானே ஆமாம் ஆ ஒரு டென் தௌசண்ட் போலே கட்டணும்மா ஆமாம்மா அதில் எப்படிம்மா கம்மி பண்ண முடியும் கொடுக்கறதே மா ஒரு லட்சம் தரோம்மா சும்மா தரலம்மா ஒரு லட்சம் தரேன் உங்களுக்காக வேணால் ஒரு ஐயாயிரம் கொறச்சுக்கிட்டு ட்வெண்ட்டி தௌசண்ட் வேணால் கொடுங்கம்மா இதுதான் பண்ணலாம் ம் ம் நீங்கள் வந்து வரும்போதே ஆதார் ஆதார் ஓட்ரு ஐடி அவங்களோடதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வாங்கம்மா நீங்கள் ஒன்றும் வர வேணாம் நாங்களே வந்துப்போம் ஒரு நாள் மட்டும் நீங்கள் வெரிஃபிகேஷனுக்கு ஆஃபிஸ் வந்தால் போதும் ம் ஓகேம்மா ஆ